எனக்கு பிடித்த திரைப்படம் அது வந்து ரொம்ப பிடித்த திரைப்படம் அப்படினா மாவீரன் படம்தான் அந்த படங்களில் இருக்கிற அந்த கதைக்களம் இருக்கில்லிங்களா போன ஜென்மம் ஒன்று அப்படினு ஒன்று இருந்ததாகவும் அந்த ஜென்மத்தில் வந்து தான் இழந்த காதலியை வந்து திரும்பவும் அடுத்த ஜென்மத்தில் வந்து அவங்க கை பிடிக்கிறதுக்காக பிறந்ததாகவும் அதுக்கப்றம் அவங்க போராடுற அந்த கதை அந்த மாதிரியான ஒரு கற்பனை கதைதான் அது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த திரைப்படம்